எங்கள் ஊரில் பொழுதுபோக்குக்கு நிறையா இடங்கள் இருக்குது கோயில் இருக்கு பார்க் ப பார்க் இருக்குது பீச் இருக்குது நிறையா இடங்கள் இருக்குது ஆனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா கோயில்தான் ரொம்ப ஃபேமஸ் இங்கே நிறையா வந்து அந்த காலத்து மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில்கள் நிறையா இருக்குது ஆயிரம் வருஷம் பழமையான கோயில்கள்லாம் நிறையா இருக்குது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா பிரகதீஸ்வரா டெம்பிள் அது கட்டுனது வந்து சோழ மன்னர் ராஜராஜசோழன் ஆயிரங்காலத்து பழமையான கோவில் இது இந்த கோவிலோடய உயரம் வந்து எறநூற்றி பதினாறு அடி இருக்கும் ஒரே கல்லால் கட்டப்பட்டது இது இந்த கோயிலோடய கோபுரம் வந்து ஒரே கல்லால் கட்டப்பட்டது அதோடய நிழல் வந்து கீழே படவே படாது இது ஒரு அதிசியமாகவே இருக்குது இந்த கோயில்ல வந்து நிறையா சிற்பங்கள்லாம் செய்யப்பட்டிருக்குது ஒரு ஒரு சிற்பமும் வந்து ஒரு ஒரு மன்னர்களோடய சிறப்பை சொல்லக்கூடியதாக இருக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் எந்த டெக்னாலஜியுமே இல்லாத அந்த காலத்தில் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அழகாக கையாலேயே சிற்பத்தை செஞ்சிருக்காங்க ஆனால் நம்ம இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ கூட இந்த மாதிரி ஒரு கோயில் வரல ஆயிரங்காலத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு கோயில் கட்டியிருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்து ஃபேமிலியாக நம்ம எல்லாரும் போய்ட்டு ரிலேக்சேஷன் பண்ணலாம் அவ்வளோ இடம் இருக்கும் நம்ம எதை பார்க்குறது எதுவுமே நமக்கு தெரியாது ஒரு நாள் ஃபுல்லா கோயிலை பார்க்கலாம் பாக்கிறதுக்கு அவ்வளோ ப்ளேஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் நிறையா ஃபாரினர்ஸ் அப்புறோம் அதர் ஸ்டேட் வெள்யிலேர்ந்து நிறையா பேர் வருவாங்க இந்த கோயிலோடய சிற்பத்தை பார்க்குணும் இங்கே இருக்கிறத பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காவே ஏன்னா இதில் நிறையா இருக்குது இதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு வருவாங்க அதுக்கான நிறைய அவங்களுக்கு தங்குறது அவங்களுக்கு சாப்பாடு அதுக்கான வசதி எல்லாமே இந்த கோயில்லேருந்து எல்லாம் பண்ணி தராங்க நம்ம கவர்மெண்ட் அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குது நம்ம ஃபேமிலியாக போகலாம் வீக்லி இல்ல மன்ந்த்லி ஃபேமிலியாக போய்ட்டு ஒரு மைண்ட் ரிலேக்சேஷன் வேணும்னா இந்த மாதிரி கோவில்ல போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் அப்புறம் பக்கத்தில் தாராசுரம் அப்புறோம் நிறையா கோயில் இருக்குது மகாமககுளம்னு சொல்லி இங்கே ஒரு கோவில் இருக்குது அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவைதான் வரும் அதுவும் ரொம்ப ஃபேமஸாக உள்ளது அதுக்கப்புறம் நிறையா கலைநிகழ்ச்சிகள்லான் நடக்கும் இங்கே இருக்கிற கோவில்லல்லாம் நிறைய பரதநாட்டியம் நிறைய இசைநிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அது போய்ட்டு நம்ம பார்த்துட்டு ஃபேமிலியோடு போய்ட்டு பார்த்தா நமக்கு ஒரு ரிலேக்சேஸன் கிடைக்கும் நிறையா கலைநிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க அப்புறோம் கங்கை கொண்ட சோழபுரம் கட்டினது வந்து ராஜராஜ சோழனோடய பையன் ராஜேந்திர சோழன் இவரும் அதே மாதிரி ஒரு பெரிய கோவில்தான் கட்டியிருக்காரு அப்பாவை விட நம்ம உயரமாக கட்ட கூடாதுன்னு சொல்லி தஞ்சாவூர் பெரிய கோயில் பிரகதீஸ்வரா டெம்பிளை விட இந்த கோயில் வந்து ஒரு ரெண்டு அடி கம்மியாகதான் இருக்குமாம் உயரம் இங்கேயும் நிறையா சிலைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு நிறையா பழங்காலத்தில் உள்ள சிலைகள்லாம் நிறையா கட்டப்பட்டிருக்குது இங்கேயும் நந்தி செலை அதை மாதிரி நிறையா செலைல்லா இருக்குது நிறையா கல்வெட்டுகள்லான் அதில் அச்சடிச்சிருக்காங்க அந்த கல்வெட்டுகள்லான் அந்த காலத்தில் உள்ள சிறப்புகளை சொல்கிறதுக்காக நிறையா எழுதி வச்சிருக்காங்க இப்போ நமக்குள்ளே அகழ் அகழாய்வு நிறையா இந்த மாதிரி ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்கள்ல அதுக்கெலான் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த காலத்தில் உள்ள சிறப்புகள்லாம் நிறையா இருக்குது அதில் இந்த மாதிரி நிறையா ஃபேமஸான பிளேஸ்ல கோயில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் அப்புறம் பார்க் இது மாதிரி உள்ள ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ்லலாம் பசங்கள் லீவு டைம்ல இது மாதிரி கொஞ்சம் ரிலாக்சேஷனாக இருக்கிறதுக்காக போய்ட்டு நிறையா ரிலாக்சேஷன் பண்ணிட்டு வரலாம்